டிரைவர் அண்ணா நைட்டு இப்போ வேலை முடியுறதுக்கு மணி பதினோரு மணி ஆகிடிச்சி லேட் ஆயிடுச்சி எப்பிட்றா வீட்டுக்கு போகிறது பஸ்ஸு எதுவும் இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை எல்லா நேரமாக வேலையை முடிச்சுட்டு போய்ட்டாங்க எப்படி ஒண்டியாக போகிறது அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீங்கள் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டுவிட்டீங்க பரவாயில்ல நான் பயந்துகிட்டேதான் வந்தேன் ஐய்யோ என்ன இப்போலா நாட்டில் அது இதுன்னு நடக்கிறதுனால கொஞ்சம் எது பயந்துகிட்டே வந்தேன் நீங்கள் என்ன பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டில் விட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அதுக்கு